பெரிய அரங்கநாதர் கோயிலுக்கு செல்லுவோம் அங்கே போயிவிட்டு காலையில் சாப்பிடுட்டு அப்படியே மலை ஏறுனம்ன்னா மதியம் தரிசனத்த முடிசிட்டு கோ கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து அமைதியாக ரெஸ்ட் எடுத்து இயற்கை காட்சிகளை ரசிஸ்ட்டு அப்படியே படி இறங்கி நாங்கள் வந்தமுன்னா இரவு பத்து மணிக்கு வீடு வந்து சேருவோம் அதே மாரி காரமடை அரங்கநர் தேருக்கு போனால் அங்கே ரெண்டு முதல் நாள் பேர் விழு திருவிழா இரண்டாவது நாள் ப பரிவேட்டை நடக்கும் நாங்கள் பரிவேட்டைக்கு போய் இரவெல்லாம் இருந்துவிட்டு விடிய காலையில் தான் நாங்கள் வீடு வந்து சேருவோம் அதே மாதிரி மரும் மருதமலை முருகர் கோயிலுக்கு போனாலும் படி ஏறனும் படி ஏறி போயிவிட்டு நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துவிட்டு அப்படே கீழே இறங்கி வந்து நாங்கள் ஊர் வந்து சேர்ந்துருவோம் அப்புறோம் பேரூர் இப்போ வர வழியில் பேரூர் பட்டீஸ்வரனை த தரிஷிகிட் து தரிசனோம் செய்வோம் செஞ்சிவிட்டு அங்கே நொய்யல் ஆற்றுல தண்ணி இருந்தால் குளிப்போம் இல்லையின்னா நாங்கள் அப்படியே வந்துருவோம்